எனக்கு இயற்கை மகிழ்ச்சி அளிக்கும் இயற்கை என்றால் மழை பனி போன்ற இதுகள் பகுதிகளில் மிகவும் மகிழ்ச்சி மகிழ்ச்சியடைவேன் நான் அதை கண்டு மகிழ்கிறேன் மற்றபடி நண்பர்களுடன் கூ கூடி குலாவி பேசுவது விளையாடுவது கா கலை நிகழ்ச்சிகளை ரசிப்பது அவர்களுடன் சேர்ந்து எங்கேயாவது வெளியே வெளியூர்களுக்கு சென்று அவர்களுடன் அவர்கள் குடும்பத்தார்களுடன் அவர் குழந்தைகளுடன் அவர்கள் உறவினர்களுடன் எல்லோருடனும் உண்டு கழித்து மகிழ்வது மற்றற்ற மகிழ்ச்சியை எனக்கு அளிக்கும் என்பதில் உறுதியாக கூறி கூறிக் கொள்கிறேன் மற்றபடி இ இயற்கை இயற்கை என்பது மழை என்பது எல்லோருக்குமே புரிந்த ஒன்று அவற்றுள் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்து கண்டு ரசிப்பேன் என்பதை மகிழ்ச்சி மகிழ்ச்சியுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன்